ஹலோ யாருப்பா ஆ சொல்லுப்பா எப்படிப்ப மிஸ் பண்ண ஐடி கார்டெலாம் பத்திரமா வெச்சுக்க வேணாமா எங்கே மிஸ் பண்ண காலேஜிலேயா இல்லை வீட்லேயா இல்லை ட்ராவலிங்லேயா ஓஹோ இப்போ என்ன பண்ண போகிறிங்க சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எஸ்க்யூஸ் தரேன் எக்ஸாம் எழுதுகிறதுக்கு நாளைக்கு வந்து டெம்ப்ரவரி ஐடி கார்ட் வாங்கி கொடுத்துறேன் நீ ஒன் வீக்கில் வந்து சவன் ஹண்ட்ரெட் பே பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஆதார் கார்ட் கொடுத்தீனா உனக்கு நியூ ஐடி கார்ட் வாங்கி கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஏன்பா கேர்லெஸ்ஸாக இருக்க ஓகே ஓகே நியூ ஐடி தான் வாங்கி கொடுத்துறேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எக்ஸாம் எழுது போ ஆ ஓகேப்பா